அவங்க ஓ இப்போ வெயில் காலம்னு சொல்லும்போது வெயிலுக்கு இது போடலாம்னு போடுப்பாங்க தண்ணி இருக்குது இந்த தண்ணியை வெச்சு இந்த பயிர் பண்ணலான்னு போட்டிருப்பாங்க அந்த ரொம்ப வெயில் ஜாஸ்தியாகி அந்த தண்ணி இல்லாமல் போய் அந்த பயிர் காஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குது அந்த வெயில் முடிஞ்சு மழை காலத்தில் தண்ணி இருக்கும்போது நல்லா பயிர் போடலான்னு மறுபடி ஏதாவுது பயிர் போட்டிருப்பாங்க அந்த வர்ஷம் ரொம்ப மழை வந்து அந்த பயிரு தோட்டத்திலேயே அழிஞ்சி போக வாய்ப்பிருக்கு அந்தமாதிரி நிறைய சவால்களை கடந்துதான் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க